ஆ ஆமாம் சார் சொல்லுங்கள் சார் ஆ ஓகே சார் சொல்லுங்கள் சார் ஆ முடிஞ்சிருச்சு சார் ஓரளவுக்கு முடிச்சுட்டோம் சார் இன்னும் ஒரு ஒரு டென்னு இருக்கும் சார் அது மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு கொண்டு வந்து கொடுத்துட்றோம் சார் ஓகே சார் எல்லாமே ரெடியாக இருக்குது சார் ஒன்றும் பிரச்சினை இல்லை சார் ஒரு பத்து யூனிஃபார்ம் மட்டும் ஸ்டிச் பண்ணாமல் இருக்குது சார் அதை மட்டும் ஒரு டூ டேஸ் டைம் கொடுங்க சார் பாய்ஸ்சில் ஒரு ஃபைவ் இருக்குது சார் கேள்ஸ்சில் ஒரு ஃபைவ் இருக்குது சார் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு கொண்டு வந்து கொடுத்துட்றோம் சார் கண்டிப்பாக சார் சரிங்க சார் ஓகே சார் ஓகே சார் சார் பேமெண்ட்டு எதுவும் பேமெண்ட் பற்றி எதுவுமே பேசலை உங்கள் ப்ரின்ஸ்பலும் சரி நீங்களுமே எதுவும் பேசலையே சார் அட்வான்ஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்க சார் ஒரு டொண்ட்டி ஃபைவ் தெளசண்னு

ஆ பேலன்ஸ் வந்து செவன்டீ ஃபைவ் வரணும் சார் ஆ எஸ் சார் ஓகே சார் நான் ஒரு டூ டேஸ் டைம் கொடுங்க சார் நான் ஸ்டிச் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன டீட்டெய்ல்னு சொல்கிறேன் சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார்

கண்டிப்பாக சார் முடித்து கொடுத்துட்றோம் சார் ஓகே தேங்க் யூ